எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா விளையாட்டு வீரர்கள் நிறையா பேர் முத்திரை பதிச்சிருக்கிறாங்க அதில் முக்கியமாக சொல்லணுன்னா வாலிபாலில் நிறைய ஸ்டேட் ப்ளேயர்ஸ்லாம் இங்கே இருக்கிறாங்க அவர்கள் விளையாடும்போது நாங்கள் வேடிக்கை பார்த்த காலமெல்லாம் இருக்குது இன்னைக்கி அவங்க நல்ல துறையில் இருக்கிறாங்க வேலையில் இருக்கிறாங்க அது மாதிரி தடகளத்துலேயும் நல்லா போட்டியில் ஜெயித்து அவங்க ஒரு போலீஸு எஸ்ஐ இந்த போஸ்டிங்கில் சேலம் மாவட்டத்தில் அப்படி கோயம்புத்தூரில் அப்படி நிறைய வீரர்கள் எங்கள் ஊர்லேருந்து நல்ல வேலையில் இருக்கிறாங்க பயிற்சியாளர்கள்னு பாத்தோன்னா நானே ஒரு பயிற்சியாளராக இப்போ படித்து ஒரு பள்ளியில் வேலை செஞ்சிட்ருக்கிறோம் இது வந்து எங்கள் ஊருக்கும் ஒரு சில பெருமையை தேடித் தருது சில விளையாட்டு வீரர்கள் என்ன பண்ணுறாங்க அவங்களால முடியாத சூல்நிலையில் தன்னோட அடுத்த வேலைக்கு அதை அந்த விளையாட்டை அப்படியே விட்டுட்டு வேலைக்கு போயிருக்கிறாங்க பட் விளையாட்டு துறையில் போனது பாத்து முத்திரை பதித்ததுன்னு ஒரு அண்ணன் இருக்கிறாங்க எட்வர்ட்ன்னு ஒரு அண்ணன் இருக்கிறாங்க அப்புறம் ரொஸாரியோன்னு ஒரு அண்ணன் இருக்கிறாங்க இதுமாரி நிறைய வீரர்கள் இதில் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறாங்க